தமிழ்நாட்டில் வணிகத்துறை மற்றும் உள்ளூர் சமூகம் சமூகத்துடன் எப்படி இணைத்து செயல்படுகிறது என்றால் குறிப்பாக இப்பய கால கட்டத்தில் வாட்ஸ் அப் கால் வாட்ஸ்அப் க்ரூப் கால் லைவ் வீடியோ கால்ஸ் அப்புறம் கம்பெனி இஃபைல்ஸ் இது இது மூலமாக வந்து தங்களுடைய வெளிப்பாடுகளை வந்து காட்டிக்கொண்டு வருகின்றன